எனக்கு டையக்ராம் வரையனா ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் டையக்ராம் வரஞ்சுருக்கேன் அதை மாதிரி நான் ஒரு தாட்டி எங்கள் அம்மாவை வரையணும் அப்படி நான் ஆசைப்பட்டேன் அதால எங்கள் அம்மா நான் வரைஞ்சேன் ரியலிஸ்ட்டிக்காக அப்டே எங்கள் அம்மா இருக்க மாதிரி நான் வரைஞ்சி அதை நான் நல்லா அழகாக இருந்துச்சு பார்க்க அதை வரைஞ்சி எங்கள் அம்மாவுக்கு நான் வந்து பேர்டே கிஃப்ட்டாக கொடுக்கும்போது எங்கள் அம்மா வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க அதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா எங்கள் அம்மா அந்த டையக்ராம் பார்த்தோன்னே அழ ஆரமிச்சிவிட்டாங்க அப்படியே எமோஷ்னலாக என்னைனயை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுத்து தேங்க் யூ அப்படி சொல்லி சொல்லும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த டையக்ராம் ஓட ஃபுல்லஸ்ட்டு வந்து எங்கள் அம்மா என்ன ஹாப்பியாக இருந்தப்போ தான் நான் உணர்ந்தேன் அதை அப்போ தான் எனக்கு தோணுச்சு ஒரு பிச்சருக்கும் ரியல்லவதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு அப்படி நான் புரிஞ்சிக்கிட்டேன் அது ஈவன் அது ரியலாக இல்லனாலுமே அது உண்மையாக நான் உ உண்மையாக இருக்க மாதிரி வரையும்போது அதோட பவர் வந்து ரொம்ப ஹையஸ்ட்டாக இருக்கும் அப்படினு தான் உணர்ந்தேன் அதுக்கப்பறோம் அது மாதிரி நிறைய கிஃப்ட் நான் என்னோட ஃபேமிலிஸ்க்கு கொடுத்துருக்கேன் என் தம் பாப்பாவுக்கு கொடுத்துருக்கேன் ஐ மீன் என் தங்கச்சிக்கு அதெல்லாம் வந்து ரொன்ட்ட ஹேப்பியாக இருந்துச்சு இதனால தான் நொம்ப இண்ட்ரெஸ்ட் எடுத்து நான் வந்து டையக்ராம் அதிகமாக வரைய ஆரமிச்சேன் அது இண்ட்ரெஸ்ட் வந்து எப்படி சொல்லுறது நல்லா ஒரு ஃபுல்லெஸ்ட்டாக கொடுக்குணும் டையக்ராம்னா பக்காவாக இருக்கணும் அப்படின்னு ஒரு தாட் வந்து நான் பண்ணேன் இது மாதிரி நிறைய டையக்ராம் நான் வரஞ்சிருக்கேன் ஆனால் வரையிறதில் சில இதுவு சில இடத்துல வந்து சில பார்ட்ஸ்லாம் கஷ்டமாக இருக்கும் அது மாதிரி எங்கள் அம்மா டையக்ராம் நான் வரையம்போது கண்ணுலாம் கொஞ்சம் கஸ்டமாக இருந்துச்சு வரையிறதுக்கு ஆனால் நான் முயற்சி பண்ணேன் ட்ரை பண்ணி முடியும் அப்படின்றதுகாக வந்து க ஆனால் சக்சஸாக முடிஞ்சிருச்சு சில டையக்ராம் வந்து ஏ எப்படி நான் வரைவேன்னா நான் எங்கே வெளியே போனாலும் அந்த இடோம் எனக்கு ரொம்ப பிடிச்சி இருந்துச்சா அங்கே உடனே எடுத்து நான் டையக்ராம் வரைவேன் அது வந்து மெமரிஸ் க்ரியேட் பண்ணுறதுக்காக அதை நான் வரைவேன் அதுக் சில இடத்துல சில ப்ளேஸ்லாம் கஸ்டமாக இருக்கும் வரைய பட் ஆனால் ட்ரை பண்ணி வரைஞ்சு அதை வந்து நான் ஃபுல்ஃபில் பண்ணி அதை பார்க்கும்போது நல்லா அது அந்த பிச்சரை பார்த்தாலே இந்த இடத்துல போயிருக்க மெமரிஸ் அப்படி நல்லா க்ரியேட் ஆகும் ஈவன் நான் ஃபோட்டோஸில் பார்த்தா கூட எனக்கு அவ்வளோ மெமரிஸ் வராது ஆனால் அந்த பிச்சர் நான் பார்க்கும்போது அந்த மெமரிஸ் வந்து எனக்கு ஆட்டோமெட்டிக்காக வரும் அதனால் ரொம்ப நான் சந்தோஷப்படுவேன் அதனால நான் டையக்ராமும் வரைறதுக்கு ரொம்ப இண்ட்ரெஸ்ட்டடாகவும் ரொம்ப டெடிக்கேட்டடாகவும் நான் டையக்ராம் வரைவேன்